டெங்கு காய்ச்சல் வந்து கொசுவால் கொசுக்களால் ஏற்படுகிறது அந்த கொசு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கொட்டாச்சி தேங்காய் கொட்டாச்சி டயரு அதுக்கடுத்து வந்து மண்பானை மண்பானைகள் அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து அந்த மாவாட்டுற கல்லுன்னு சொல்லுவோம்ல அந்த கல் அதலாம் நம்ம வெளியே தூக்கி போட்டதனால் மழைநீர் வந் மழைநீர்னால் அது சேக அந்த நீர் வந்து இதுகளை இதில் இதுகளை சேகரிக்கப்பட்டு அதில் கொசுகள் வந்து முட்டையிட்டு டெங்கு கொசுக்கள் வந்து பொரிக்கப்படுகின்றன அந்த ட கொசுக்கள் வந்து நம்ம மேலே வந்து உட்காந்து கடிக்கவும் டெங்கு காய்ச்சல் ஏற்படுறது டெங்கு காய்ச்சலுக்கு ஏற்பட்டால் அது அதனுடைய அறிகுறிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சளி ஏற்படும் அதுக்கடுத்து வந்து தொண்டை தொண்டை வலிக்கும் அதுக்கடுத்து காய்ச்சல் ஏற்படும் டெங்கு காய்ச்சல்லை வந்து குணமாக்கணும்னால் ஃபஸ்ட்டு எதுக்கும் இது அதுக்கு ஒரு கசாயம் இருக்கும் அது குடிச்சோம்னாவே போதும் அதுக்கடுத்து டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டவங்க வந்து பக்கத்தில் யார் பக்கத்துலேயும் போய் இருமக்கூடாது தூரமாகவே இருக்கணும் தூரமாக இருக்குணும் அப்படிப் பக்கத்தில் இருந்தால் எல்லோருக்குமே பரவிடும் டெங்கு காய்ச்சல் வந்தால் அந்த கொசுக்களை த தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னால் கொட்டாச்சி டயரு எல்லா கொட்டாச்சி எல்லாத்தையும் வச்சு எரிச்சிடணும் அந்த டயரெல்லாம் என்ன பண்ணணும்னால் ரீசைக்ளிங் பண்ண கொடுத்துருணும் திருப்பி டயரெல்லாம் அதுக்கடுத்து மண்பானைகளெள்லாம் உடச்சி போட்டிருணும் அதுக்கடுத்து வந்து ஆட்டுக்கல்லை வந்து க இது வந்து கவுத்துப் போட்டிர்ணும் அதனால மழைநீர் வந்து சேகரிக்கப்படாது அது மூலயமா அதுக்கடுத்து ப்ளீச்சிங் பவுட்ரு இதலாம் வந்து நகராட்சி மூலயமா கொண்டார சொல்லி கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற அந்த நகராட்சியில் வேலை பார்க்குறவுங்கள வச்சு போட்டோம்னால் குளிக்கிற எடம் அதுக்கடுத்து வந்து இது குளிக்கிற எடம் வீட்டை சுற்றி அதுக்கடுத்து பாத்தரம் விளக்குற எடம் அதுக்கடுத்து நம்ம பஸ் ஸ்டாண்டு அது பக்கத்தில் இந்த தேங்கி கடக்கிற மழைநீர் தொட்டிகள் எல்லாத்தையும் எல்லா எடத்துலேயும் இதை வந்து போடணும் அப்போ போட்டால்தான் அந்த கொசுக்கள் முட்டையிடுறதெல்லாம் தவிர்க்கணும் தவிர்க்க முடியும் அதுக்கடுத்து நம்ம டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த குடிக்கிற தண்ணீர் நம்ம குடிக்கிற தண்ணீயை வந்து சுட வச்சு கொடுக்கணும் அப்போதான் அந்த அந்த நம்ம குடிக்கிற தண்ணீரில் முட்டை இது இட்டிருந்தாலும் அது அந்த சுட வைக்கிற இதில் வந்து அது செத்துப்போயிடும் அதனால எல்லா தண்ணீரையும் நம்ம வந்து சுட வச்சு குடிக்கணும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து வந்து சுகாதார த மருத்துவமனையில் போய் மருத்துவமனையில் போய் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் அங்கே வந்து டிரீட்மென்ட் எடுத்துக்கிறோனா அங்கேயே அட்மிட் ஆகி சரியாகிற தொட்டிக்கும் அங்கேயே இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம டெங்கு காய்ச்சல்னால் டெங்கு காய்ச்சல்னால் அதிகப்படியான பேர் வந்து காய்ச்சலால் இறக்குறாங்க அதனால நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அந்த கொட்டாச்சி டயருகள் எல்லாத்தையும் நம்மளே என்ன சுத்தமாக வச்சிக்குடனு அப்போதான் நம்மளுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து ஏற்படாது அதனால எல்லோருக்குமே அந்த டயரு கொட்டாச்சி அதுக்கடுத்து மண்பானைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எரிச்சிடணும் இல்லைன்னா மறுசுழற்சி பண்றதுக்கு கொடுத்துறணும்